ஹலோ ம் சொல்லுங்கள் மேடம் நைட்டுக்கு கிரிவலம் போகிறேன் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறேன் நான் ஆட்டோக்கார்ரு எனக்கு உங்கள் ஐந்நூறு கொடுத்தா ஒரு சுத்தி கொண்டாந்து விட்டுருவேன் கரெக்டா ஐந்நூறுபா கொடுங்க வேற ஒன்றும் தேவையில்ல அது டீசல் இருக்குது ஆ சொல்லுங்கள் மேடம் நான் ஒன்றும் சொல்

பத்து கிலோ மீட்ரு அது பத்து கிலோ மீட்டர் சுத்தி வந்தால் பத்து கிலோ மீட்டர் மேல ஏறுனா பத்து கிலோ மீட்டருங்க மேடம் மேல ஏறுனாலும் பத்து கிலோ மீட்ரு சுத்தி வந்தாலும் பத்து கிலோ மீட்ரு நான் ஏறுக்கிறேன் நான் இறங்கிக்கிறேன் ஆ ஐந்நூறு சரி நூறுபா கம்மியாக கொடு நானூறுவா கொடு இதுக்கு மேலே இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும் ம் ம் சரிம்மா ம்